ஹலோ ஹலோ அண்ணா அண்ணா நான் உங்கள் வீட்டு பக்கத்தில் தான் நின்று கால் பண்ணுறேன் எனக்கு இப்போ சில மளிகை சாமான் வேணும் ம் அரிசி சேமியா நானூற்றைம்பது கிராமில் ரெண்டு பாக்கெட்டு இல்லை இல்லை இல்லை அது வந்து நல்லாயில்ல வேறு பிராண்ட் ஏதாச்சும் இருந்தால் கொடுங்க ஆ கோதுமை ஆமாம் ஆமாம் இந்த இது சொல்லலாம்ன்னு இருந்தோம் ஆடருக்கு அப்புறம் அது நீங்கள் போன டைம் நான் வாங்கிட்டு போனது வந்து நல்லாயில்ல ஆமாம் பிராண்டு ம் ம் கோதுமை மாவு பாக்கெட் ஒரு கிலோ வேணும் பிராண்ட் ஐட்டமாகவே கொடுத்துருங்க அப்புறம் எங்களுக்கு இது சக்கரை ஒரு கிலோ கொடுத்துருங்க ஆ ஒரு கிலோ போதும் சக்கரை ஒயிட்டு கிடையாது பிரவுன் ஷுகர் கொடுத்துருங்க

ஆம் ஆமாம்ண்ணா ஆமாம்ண்ணா ம் துவரம்பருப்பு ஒரு கிலோ கடலைப்பருப்பு எரநூற்றைம்பது கொடுத்துருங்க ஒடைச்சதே கொடுத்துருங்க

ஆ அது போதும்ண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா